ஹலோ சார் விஜய் ஹோட்டல் மேனேஜர் பேசுறீங்களா சார் நான் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மதிய உணவு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போது அது எனக்கு வேணாம் ஒரு சின்ன வேலையாக நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் அந்த ஆர்டரை அந்த மதிய உணவு சப்பாத்தி குருமா மட்டன் குழம்பு சில்லி இதை எல்லாம் நீங்கள் நைட்டு ஆர்டர் ஆர்டர் பண்ணிடிங்களானா நல்லா இருக்கும் சார் இதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா சார்ஜும் நானே கொடுக்குறேன் சார் ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுனால் நான் அவசரமாக வெளியே கிளம்பிட்டேன் வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஆர்டரை நீங்கள் நைட்டு கொஞ்சம் பே பண்ணிங்களானால் நல்லா இருக்கும் சார் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்டா சார்ஜும் நான் கொடுக்குறேன் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இல்லை நான் இப்போ கொஞ்சம் அவசரமாக வெளியே கிளம்புறேன் சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதை நைட்டு கொஞ்சம் அனுப்புங்க சார் நைட்டு ஒரு ஒன்பது ஒன்பதரைக்கு அனுப்புங்க சார் நான் அப்போ வீட்டில் தான் இருப்பேன் இப்போ யாரும் வீட்டில் இல்லை இங்கே ஆர்டரை நீங்கள் இப்போ அங்கே அனுப்ப வேண்டாம் நான் நைட்டுக்கு வந்து அதை வாங்கிக்கிறேன் தேவையான எக்ஸ்ட்ரா சார்ஜும் நான் கொடுத்து கொடுக்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் அது கூட கொஞ்சம் சில்லியை ஒரு அரை கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்து அமிங்க சார் நன்றி சார்